அக்கா சொல்லுங்கள் ஆமாக்கா ஆமாக்கா சரிக்கா என்னன்ன வேணும்னு சொல்லுங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தர்றோம் சரிக்கா சரிக்கா

சரி உங்களுக்கு வேணுங்கிகற பொருளுக்கு லிஸ்ட்டு மட்டும் சொல்லுங்க நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறோம் ஆ சரிக்கா எப்போ வேணும் சரிக்கா

ஆ சரி கொடுத்தனுப்புங்க நாங்கள் பார்த்துட்டு கொடுத்துர்றோம்

ஆ சரிக்கா ஆ சரி ஆ கொடுத்து அனுப்புறேன்க்கா கொடுத்து அனுப்பிடறேன் ம் சரி